ஆ சொல்லுங்கள் ஆ குட் மார்னிங் மேம் யார் ஆ ஓகே மேம் சொல்லுங்கள் ஆமாம் மேம் எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு புதுசாக சொல்லியிருந்தேன் என்னோட பேர் ஜென்சி ராணி என்னோட சாலரி போடுகிறதுக்காக தான் ஆமாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஆமாம் ஆ கன்னியாகுமரி தான் மேம்

ஆ ஓகே மேம் இப்போது நான் கொஞ்சம் ஃபிரீ தான் நான் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஆ எவ்வளோ நேரத்தில் ப்ராசஸ் முடியும் மேம் ஓகே ஓகே ஆ சிங்கிள் அக்கௌண்ட் தான் மேம் ஆமாம் ஆமாம் ஓகே மேம் ஓகே இன்றைக்கே பாஸ்புக் கிடைக்குமா மேம் அக்கௌண்ட் நம்பர் கிடைக்குமா மேம் இன்னைக்கு ஆ ஓகே மேம் எனக்கு அப்பறம் எடிஎம் கார்டு வேணும் மேம் மேம் அது எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேணும் எனக்கு சாலரி போடுறதுக்கு ஜிபே ஆர் ஃபோன்பேவில் தான் எனக்கு சாலரி போடுவாங்க எடிஎம் கார்டு இருந்தால் தானே எனக்கு அந்த ஜிபே ஃபோன்பே ஓப்பன் பண்ண முடியும் ஸோ அது எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் இல்லை மேம் இல்லை அவங்க இது வரை எனக்கு கையில் தான் சாலரி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போது தான் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட்டில் தான் நாங்கள் இனி சாலரி போடுவோம் அப்படினு சொன்னதனால தான் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு அப்படினு சாலரி டே வேறு டூ டேஸில் இருக்கா ஸோ ஒன்லி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படினு சொல்லிட்டு இப்போ எமெர்ஜென்சி எனக்கு கண்டிப்பாக டூ டேஸில் எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு ஜிபே ஆர் ஃபோன்பே எனக்கு நம்பர் கொடுக்கணும் அங்கே அதான் ஓகே ஏடிஎம் டூ டேஸில் கிடைக்குமா மேம் ஓகே ஓகே ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே இப்போது நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் தான் இப்போது எனக்கு தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் நான் தான் கண்டிப்பாக வரணுமா பேங்க்குக்கு இல்லை என்னோட ஹஸ்பண்டை அனுப்பிச்சு விட்டா போதுமா ஆமாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்து விட்டு நான் வீட்டில் இருந்து சைன் பண்ணி கொடுக்க முடியாதா ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் எனக்கு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் தான் எனக்கு இந்த பேங்க் நான் அப்புறம் வந்து ட்ரான்ஸ்பெர் ஆகி வந்து ஆ திருநெல்வேலிக்கு போகிறேன் ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டு எனக்கு திருநெல்வேலிக்கு ட்ரான்ஸ்பெர் பண்ணி எடுக்கலாமா ஓகே மேம் ஆமாம் ஓகே ஓகே ஓகே ஓகே

ஓகே மேம் ஓகே மேம் ட்ரான்ஸ்பெர் ஆன பொறகுக்கு சேம் அக்கௌண்ட் நம்பர் வராதா அக்கௌண்ட் நம்பர் மாறிடுமா ஓகே மேம் ஓகே அப்போது ட்ரான்ஸ்பெர் ட்ரான்ஸ்பெர் பண்ண பொறகுக்கு அக்கௌண்ட் நம்பர் மாறுறதுனால ஏடிஎம்மும் வேறு எடுக்கணுமா ஓகே மேம் ஓகே ஓகே மேம் இல்லை அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டேன்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாதில்லையா ஆ ஓகே மேம்

ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக

ஆ ஓகே மேம் ஓகே தேங்க்யூ மேம்